ஆ வணக்கம்ங்க ஆ சொல்லுங்கள்

எடுத்துக்கலாங்க ராம்கோ ஆ நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ராம்கோ ஒரு மூட்டை ஆ சரிங்க அனுப்ச்சிடலாங்க சரிங்க ஆ எம் சாண்டு ஒரு ஒரு இப்போ ரெண்டு ரூபாய்க்கு பக்கமாக வருதுங்க செங்கல் பத்து ரூபா வருதுங்க

ஆமாங்க அஞ்சு லோடு வேணும்ங்களா அஞ்சு டிப்பர் சரிங்க சரிங்க அது ஒரு மூணு யூனிட் வந்து அஞ்சு ரூபாய் ஆகுதுங்க ஆ ஆமாங்க

ஆமாங்க ஆமாங்க சரிங்க எடுத்துக்கலாம்ங்க ஆ ஆமாங்க ஒரு டிப்பருங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ ஓகேங்க சரிங்க அனுப்ச்சுவிட்றனுங்க உடனே அனுப்ச்சுவிடறனுங்க இமீடியட்டாக சரிங்க தேங்க்யூ